ம் சொல்லுங்கள் சார் ஹலோ சார் ஆர்த்தி ட்ராவல்ஸ் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எந்த ஊர் போகனும் எந்த ஊர் போகனும்

சொல்லுங்கள் ரெண்டு இடத்துக்கு போகனுங்களா எத்தனை பேர் வரிங்க சார் என்ன ஊர் ஊர் என்னென்ன ஊர் சொன்னிங்க எந்த ஊருலருந்து எந்த ஊருக்கு வந்து உங்களை ட்ராப் பண்ணனும் எத்தனை மணிக்கு வரிங்க எத்தனை பேர் எத்தனை குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க

தர்மபுரிலருந்து கிளம்புறீங்களா

எத்தனை மணிக்கு சார் காலையில வரனுங்களா இல்லை மதியம் வரனுங்களா சாயந்தரம் வரனுமா இல்லை நைட்டில் வரனுங்களா நாலு மணிக்கு உங்களை வந்து நான் பிக்கப் பண்ணிக்கனும் சார் நாங்கள் நாலு மணிக்கு நான் உங்களை பிக்கப் பண்ணனும்னு பார்த்தீங்கனா நான் இங்கேருந்து நாங்கள் ஒரு மூனு மணிக்கு நாங்கள் கிளம்பி வந்தால் தான் ஒன் ஹவர் ஆகும் சார் ட்ராவெல் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து சிக்ஸ் தவுசண்ட் ஆகும் சார் ஆமாம் சார் சிக்ஸ் தவுசண்ட் ஆகும் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சார் இப்போ வந்து கிளம்பி வந்து கொஞ்சம் நேரமாக வந்திங்கன்னா உங்களுக்கு நேரமாக கூட்டிகிட்டு போய் காட்டிவிட்டு வந்துருவ சார் ஓகே சார் சார் நீங்கள் சொல்லுறது தான் ஒன் டே இருந்தாலும் ஓகே டூ டேஸ்னாலும் ஓகே சார் ஒன் டேன்னா அல்மோஸ்ட் சிக்ஸ் தவுசண்ட் ஆகும் சார் ஓகே ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்